எனக்கு சிறப்பு திறமை அப்படினா எனக்கு சின்ன வயசுலிருந்து டான்ஸ் ஆடுவது அப்படினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை நான் கற்றுக்குட்டேன் ம முறையாக கற்றுக்கல ஆனால் எனக்கு தோன்றுற படி நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் எனக்கு ஹாண்ட் ரைட்டிங் எழுதுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந் நான் சின்ன வயதா இருக்கும்போது நான் ஒரு ஃபோர்த் படித்தேன் அந்த ஃபோர்த் படிக்கும்போது ஒரு சார் நாகராஜன் சார்னு சொல்லிட்டு அந்த சார் வந்துட்டு சாப்பிஸை டூ ஃபிங்கர்ஸ் ஒன்லி யூஸிங் இன் த சார் ரெண்டு விரல்களால் மட்டுமே அந்த சாப்பிஸை பிடித்து பலகையில் எழுதுவார் அந்த பலகையில் எழுதும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப அருமையாக சொல்லி தந்தாங்க நாங்கள் அதில் காசுவல் லெட்டர் கற்றுக்கிட்டது தான் இப்போது என் ஹாண்ட் ரைட்டிங்க்கு நான் ஸ்கூலில் ஹாண்ட் ரைட்டிங் பிரைஸ் அப்துல் கலாம் ஐயா நினைவு நாள் அன்னிக்கி எங்களுக்கு வைச்சாங்க அப்போது நான் தான் பிரைஸ் வாங்கினேன் ஸோ அப்புறமேட்டுக்கு எனக்கு டிராயிங் வரைகிறதுல அவ்வளோக்கு சின்ன வயசில் இன்டரஸ்ட் இல்லை ஆனால் நான் ஒரு சிஸ்த்து படிக்கும்போது ஒரு டிராயிங் சார் வந்துட்டு டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படினு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போது எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டு வந்துச்சு ஓகே நம்மளும் நம்மளும் டிராயிங் பண்ணலாம் டிராயிங் பண்ணுறேன்னு நினைக்கும்போது நானும் பண்ணிணேன் அந்த டிராயிங் பண்ணும் போது எல்லா டிராயிங்குமே அழகாக வந்துச்சு அப்போது என்ன என்ன எனக்கு டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத நான் நினைச்சிட்டேன் நான் இது இப்படிலாம் நான் வளர்த்துக்கிட்டேன் டான்ஸ் டிராயிங் அப்புறமேட்டுக்கு ஹாண்ட் ரைட்டிங் இந்த மூணு அம்ச இந்த சிறப்பு அம்சங்கள் என்கிட்ட இந்த மூணும் ரொம்பவே இன்ட்ரஸ்டாகும் கற்றுக்கிட்ட விஷயம் அப்புறம் தையல் தையல் கிளாஸ் ஒரு டென்த்து படிக்கும்போது போனேன் ஒரு மூணு மாதம் போனேன் அந்த மூணு மாதம் நீட்டாக கற்றுக்கிட்டேன் இப்போது எங்கள் வீட்டில் எல்லா துணியும் இப்போது நான் தான் தைக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு உதவுகிற நம்மளுக்கு பயன்பாடாகவும் இருக்கணும் நம்மளோட முழு ஒத்துழைப்பையும் அதுக்குள்ளே கொடுக்குற விஷயமா இருக்கணும் அதுதான் ஸ்கில்ஸ்யெலாம் நானே வளர்த்துக்கிட்டேன் திறமையெல்லாம் நானே வளர்த்துக்கிட்டேன்